மேம் நீங்கதான் ராகேஷோட அம்மாவா மேம் நாங்கள் இங்கே ஸ்கூல் டைம் ஹவர்ஸ் தாண்டி ஒரு நாற்பது நிமிஷம் ட்யூஷன் மாதிரி வைக்கிறோம் ஆமா மேம் உங்கள் பையனை கொஞ்சம் அனுப்புறீங்களா ட்யூஷனுக்கு ஓ இல்லஇல்ல மேம் அப்படி கிடையாது மேம் அவன் வந்து நல்லா படிக்கிற பையன்தான் இருந்தாலும் நாங்கள் இப்போ ஸ்கூலில் நடத்துறதை வந்து அன்னைக்கே படிச்சாதான் வந்து குழந்தைங்களுக்கு நல்லா மண்டையில் மனப்படம் ஆகும் இப்போது உங்கள் பையனை வீட்டுக்கு அனுப்பிச்சோம் அப்படின்னா அவன் வெள் வெளாடுறேன் சொல்லிடுவான் அதனால் இப்போ ஸ்கூலில்னா எங்கள் கிட்ட காலையில் நாங்கள் நடத்தறதை சாய்ந்தரம் டெஸ்ட் வைச்சிருவோம் மேம் அதனால் உங்கள் பையன் இன்னும் கொஞ்சம் நல்ல மார்க் எடுக்க முடியும் இல்லை மேம் இல்லை மேம் இப்போ நீங்கள் வந்து ட்யூஷன் சேர்த்துட்டிங்னா அப்படினாலே உங்களுக்கு ஆல்ரெடி ஃபீஸில் இதல்லாம் சேர்த்துதான் மேம் வாங்கியிருப்பாங்க அதனால் நீங்கள் அதனால் நீங்கள் தனியாலாம் ஃபீஸ் கட்ட வேண்டாம் ஒரு நாற்பது நிமிஷம்தான் மேம் க்ளாஸ் நடக்கும் இப் இப்போது நீங்கள் ரெகுலராக ஸ்கூல் வந்து த்ரீ தேர்ட்டிக்கு முடியுது மேம் நீங்கள் வந்து ஒரு ஃபாட்டி மினிட்ஸ் கழிச்சி வந்து பையனை கூட்டிட்டு போகலாம் மேம் ஆ இருக்கு மேம் நாங்கள் வந்து ஏன்னா அன்னைக்கே டெஸ்ட் வச்சிடுறோம் மேம் உங்கள் பையன் வந்து நிறையா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் நாங்கள் வந்து அஷ்ஷுரன்ஸ் கொடுப்போம் மேம் எக்ஸாம் வரத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து நாங்கள் சொல்லிடுவோம் மேம் உங்கள் பையனுக்கு இவ்வளோ மார்க்குக்கு நாங்கள் கேரண்ட்டி கொடுக்குறோம் மேம் கண்டிப்பாக உங்கள் பையன் அந்த மார்க் எடுக்கிறத்துக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் மேம் ஸ்யோராக நீங்கள் நம்பலாம் மேம் நான் நான் உங்களுக்கு அஷ்ஷுரன்ஸ் கொடுக்குறேன் மேம் ஓகே மேம் தேங்க்யூ மேம் நீங்கள் நாளையிலேர்ந்து ஆ ஒரு ஃபாட்டி மினிட்ஸ் லேட்டாக வந்து பிக்கப் பண்ணிக்கலாம் மேம் உங்கள் பையனை நாங்கள் பாத்துக்கிறோம் மேம்